நான் சமைக்கும் போது யூஸ் பண்ணுற பத்திரோன்னு பார்த்தா குக்கர் குக்கரில் தான் நான் வந்து சமைப்பேன் ஏன்னால் குக்கரில் சமைக்கும் போது எனக்கு வந்து ஈஸியாருக்கும் ஒன்ஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் ரெடி உடனே ரெடியாகிடும் விசில் வந்து ரெடியாகிடும் ஸோ எனக்கு வந்து சமைக்கும் போது ஈஸியாருக்க பத்திரோம் எதுன்னு பார்த்தா குக்கர் அதேமாதிரி கட்லரில் வந்து எனக்கு எது ஈஸியாருக்கும்ன்னா நைஃப் நைஃப் தான் எனக்கு ஈஸியாருக்கும் அதனால் நான் கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் நைஃப் கத்தி தான் கட்லர்க்கு யூஸ் பண்ணுவேன் கட் பண்ணுறதுக்கு எல்லா விஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கத்தியை தான் யூஸ் பண்ணுவேன்